ஹலோ யாருங்க பேசறது சொல்லுங்கள் டீச்சர் என்ன விஷயம்

ம் சரிங்க மேடம் அது வந்து எத்தினி பசங்க என்ன மாடலில் தைக்கிணும் அது எ எ எத்தின் நாளைக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் தச்சுக் கொடுத்தட்றேன் ஆ சரிங்க மேடம் நீங்கள் வந்து அட்வான்ஸாக எங்களுக்கு ஒரு பத்தாயரூபா பே பண்ணிவிடுங்க மற்றதுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஆகும் மேடம் ஆ சரிங்க மேடம் நீ நீங்கள் இதெல்லாம் பே பண்ணால் நான் உடனே நானே தச்சு ஒரு மாதத்துக்கு முன்னே கொடுத்துருவேன் மேடம் ஆ சரிங்க ஓகேங்க ஆ